நான் சின்ன வயசில் ஒரு படம் வரைஞ்சிருக்குறேன் அப்போது அதை பற்றிலாம் தெரியாது அழகாக ஒரு மரம் வரைஞ்சி ஒரு வீடு வரைஞ்சி அதில் ஒரு பாட்டி ஒரு பையன் வசிக்கிற மாதிரிலாம் வரைஞ்சிருக்கேன் ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது தான் தெரியுது ஏழையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்னு ஏழையாக இருந்தும் அந்த பையனால் பணக்கா பணக்காரனாதா வச்சு பார்த்து உணவு மூணு வேளையும் உணவு போட்டு வளர்ப்பாங்க ஆனால் அப்போ எனக்கு புரியலை வரையும் போது ஆனால் அது இப்போ புதுசாக பார்க்கும்போது தான் புரியுது நாம் இப்படியெல்லாம் வரைஞ்சிருக்கோமா இந்த அர்த்ததில் தான் வரைஞ்சிருப்போமோன்ட்டு அவங்க ஏழையாக பையனை வளர்த்தாலும் அந்த பையனுக்கு ஏழைன்னு தெரியாதளவு வளர்த்துருக்காங்க மூணு வேளையும் சோறு போட்டு அந்த பையனுக்கு டிரஸ்ஸெல்லாம் வாங்கி போட்டு வளர்த்துருக்காங்க வீடு இல்லைனாலும் வயல்களெலாம் நல்லா பராமரிச்சுருக்காங்க வயலில் என்ன வயலுமே காலியாக விடாமல் எல்லா வயல்லேயும் ஏதாவது ஒன்று வெதைச்சி மாடு கன்றெல்லாம் வைச்சு அழகாக பார்த்து இருந்தாங்க மாடெல்லாம் வழங்குவாங்க அப்பெல்லாம் வயலெலலாம் ஃபுல்லாக தட்டெல்லாம் விளைச்சி மாட்டெக்குலாம் அறுத்துவிட்டு வந்து போடுவாங்க அப்போ வரையும் போது தெரியாது இப்போ அதை திரும்ப பார்க்கும் போது தான் தெரியுது இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குமான்னு அந்த பாட்டியை இந்த வயதான காலத்துலேயும் அந்த பையனை எப்படி பார்த்துக்கிட்டாங்க பாருங்க நீங்களே அந்த ஓவியத்தை பார்த்திங்கன்னா நீங்களே சொல்வீங்க அந்த பாட்டி வந்து அந்த பையனை எப்படி பார்த்துருக்காங்கன்ட்டு நானும் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சப்ப ஏதோ சும்மாதான் வரைஞ்சி விட்டேன் ஆனால் இப்போ பார்க்கும் போது தான் தெரியுது அது எவ்வளோ அர்த்தத்தோட எவ்வளோ ஒரு புரியுற மாதிரி இருக்குதுன்ட்டு இப்போ நான் ரீசன்ட்டாக தான் பார்த்த அப்போதுதான் புரிஞ்சுச்சு நீங்களும் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்ச படமெல்லாம் இருக்கும் எடுத்து பாருங்க உங்களுக்கும் புரியும் நீங்கள் எவ்வளோ ஆழமாக வரைஞ்சிருக்கிங்கன்ட்டு நீங்களும் எடுத்து பாருங்க